நீங்கள் ட்ராவல்ஸ் ஆஃபிஸா ஆ சொல்லுங்கக்கா நீங்கள் ட்ராவல்ஸ் ஆஃபிஸ்லேர்ந்து பேசுறிங்களாக்கா

எனக்கா மேடம் எங்கள் வீட்டுலேருந்து சிக்ஸ் மெம்பர்ஸ் வர்றோம் ஆ ஓகே மேம் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஓகே மேம்

ஓகே மேம் சர்வீஸ் சார்ஜு எவ்வளோ ரெஸ்டாரெண்ட் சாப்பாடு மத்ததெல்லாம் சுற்றி பாக்கர்க்கு ஆ ஒரு சின்ன டீ காஃபி இந்த மாதிரி எல்லாமே பக்கத்திலேயே ஓகே மேம் அது பக்கத்தில் டீ கோவில்லாம் இருக்கா சிவன் சாமி நான் பார்க்குணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை

ஆ ஓகே மேம் ஓகே மேம் நான் திருப்பி கால் பண்ணுறேன் மேம் ஆ ஓகே தேங்க்யூ மேம்